வெல்கம் மேம் வெல்கம் டு த மொபைல்

ஆமாம் மேம் ஓகே மேம் ஆ இருக்குது மேம் உங்களுக்கு எந்த மாதிரி என்ன கலர் வேணும் மேம் ஓகே மேம் ஆ பரவாயில்லை உங்கள் நேரம் எங்ககிட்ட அந்த சில்வர் கலரில் தான் ஒரு ஸ்டாக் இருக்குது இருக்குது மேம் நீங்கள் ரெடி டு இப்போவே வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆ அது வந்து எல்லா ஆப்பிள் ஐபோன் விட இது ரொம்ப பெ பெஸ்ட்டாக இருக்குது மேம் இதில் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மெமரி ஸ்டோரேஜ் வருது அதனால நீங்கள் எவ்வளோ ஃபைல்ஸ் வேணும்னாலும் அதில் வச்சுக்கலாம் அப்புறம் இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூப் உள்ளது இது வந்து நீங்கள் வாட்டரில் போட்டால் கூட மொபைல் கெட்டு போய்டுமோ அப்படினு நீங்கள் பயப்பட வேண்டாம் எதுவுமே ஆகாது வாட்டர் பட்டாலும் சரி வேறே ஏதும் டஸ்ட் போய்விட்டு அடைச்சிருச்சு அப்படிங்கிற ப்ராப்ளம் இதில் வராது ஆ குயிக் சார்ஜிங் மேம் டக்குனு சார்ஜ் ஆயிடும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட வேண்டாம் நீங்கள் ஸிரோவில் போட்டாலும் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இந்த ஃபோன் ஆ இதில் வந்து இப்போது வந்துருக்கிறது வந்து மேக்னெட்டில் வந்துருக்கிறது தான் மேம் மேக்னெடில் வச்சு சார்ஜ் பண்ணுவோம்ல அது தான் ஆனால் நீங்கள் வந்து சார்ஜருக்கு வந்து தனியாக தான் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் இதோட சேர்ந்து வராது ஆஃபர்னால் ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் இல்லை மேம் ஜஸ்ட் ஒரு டூ பெர்ஸண்டேஜ் ஆஃபர் பண்ணுவோம் ஆ நீங்கள் இப்போது ரெடி டு உடனே கேஷ் கொடுத்து வாங்குகிற மாதிரி இருந்தால் வேணுன்னா நான் ஒரு ஃபைவ் பெர்ஸண்டேஜ் வரையும் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் இல்லை நான் இஎம்ஐயில் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது டூ பெர்ஸண்டேஜ் தான் பண்ண முடியும் மேம் எஸ் மேம் அதான் கிரெடிட் கார்ட்ஸுக்கும் இஎம்ஐ கிரெடிட் கார்ட்ஸுக்கும் ரெடி டு ரெடியாக நீங்கள் மொத்த அமௌண்ட்டுமே பே பண்ற மாதிரி இருந்துச்சுனா ஆல் நாங்கள் வந்து நாங்களே ஃபைவ் பெர்ஸண்டேஜ் கொடுப்போம் அது இல்லாமல் உங்கள் கிட்ட என்ன கார்ட் இருக்கோ அதில் ஆல்ரெடி ஆஃபர்ஸ் இருக்கும்ல ஆ அதை வந்து நாங்கள் வேணுனால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருந்ததுனால் சொல்லுவோம் பட் நாங்கள் காமன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்றீங்க அப்படினால் நாங்கள் ஃபைவ் பெர்சண்டேஜ் ஆஃபர் பண்ணுவோம் இல்லை நீங்கள் வந்து கிரெடிட் கார்ட்லேயே இஎம்ஐ எடுப்பீங்கள்ல அந்த மாதிரிலாம் போணுச்சுனால் டூ பெர்சண்டேஜ் தான் மேம் கொடுப்போம் அது வந்து அவங்க அவங்க கார்டை பொறுத்து தான் ஆஃபர் நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் சொல்ல முடியும் ஓகே மேம் தேங்க் யூ மேம்